சொல்லுங்க எப்படி சொல்கிறீங்க என்ன என்ன சரி இல்லை

ஓகே ஓகே நான் வந்து கண்டிப்பாக இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் மேபி முன்னாடி இருந்தவங்க சரியாக பார்க்கலையா என்னென்னு தெரில நான் இப்போதான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் நான் மைண்ட்டில் வச்சுட்டு ஐ வில் டேக் ஆக்ஷன் ஓகேங்களா ஓகே ம் சொல்லலாம் கண்டிப்பாக ஓகே ஓகே ஷூயுர் ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க எனக்கு உங்களுக்குள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எல்லாேரும் க்ரூப்பாக ஜாயின் பண்ணி பேசி உங்களுக்கான மெனுஸை நீங்கள் ப்ரிப்பர் பண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் இருக்கும் ஓகேவா உங்களோட உங்களோட நீங்களாக உங்கள் நம்மளோட ஸ்டாண்டர்ட் தெரியும் இல்லையா நம்ம எவ்வளோ ஃபீ பே பண்ணுறோம் அதுக்கான ஸ்டாண்டர்ட் என்ன அதுக்கான என்னென்ன உணவை சூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தமாதிரி ம மார்னிங் ப்ரேக் ஃபாஸ்ட்டு லன்ஞ்ச்சு டின்னர் மூணும் என்னென்ன சஜ்ஜஸ் பண்ணலாம் உங்களுக்கு எது கன் கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மெனுவை நீங்களே ப்ரிப்பர் பண்ணுங்க மண்டே டு சண்டே ப்ரிப்பர் பண்ணிவிட்டு சார்ட்டை கொண்டு வாங்க

இல்லை நான் வந்து கண்டிப்பாக ஒரு மீட்டிங் போட்டு எல்லாேருக்கும் ஹேண்ட் க்ளவுஸ் தலையில் கேப்பு எல்லாத்தையுமே போட்டுவிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஹைஜினிக்காக உங்களுக்கு சர்வ் பண்ண சொல்கிறேன் நான் இன்னும் அவங்கக் கிட்டே ஒரு மீட்டிங் கன்டெக்ட் பண்ணலை இப்போதான் நீங்கள் எனக்கு கொண்டு ஏன் நாலேஜ்ஜுக்கு வருது இந்த நியூஸ்ஸு இதுக்கப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் பேர்ஃபெக்ட் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் இதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் கம்ப்ளைன்ட் பண்ணுற அளவுக்கு நடக்காமல் நான் பார்த்துக்குறேன் ஆ ஓகே அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்புறம் வந்து நீங்களாக வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் சர்வ் பண்ண உங்களுக்கு முடியுமா இல்லை அவங்கதான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா ஓகே ஓகே இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஹாஸ்டலில் எப்படி இருக்குன்னால் வந்து ஒரு ஒரு ரூம்மெட்ஸ் ஒரு ரூமுக்கு வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூம் வந்து சர்வ் பண்ணுவாங்க அவங்க இன்சார்ஜ் எடுப்பாங்க அவங்களுடைய வேலை என்னென்னால் குக் பண்ணி நீட்டாக எல்லாத்தையும் கொண்டு வந்து டேபுளில் வைக்கிறது சர்வ் பண்ணுறது வந்து ஸ்டூடண்ட்ஸோடைய இதாக இருக்கும் அது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள் இல்லைன்னா ஓகே அது பண்ண வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு ஓகேன்னால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னால் பிக்காஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஃபுட்டை எவ்வளோ வைக்கணும் எவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் ஒரு சில விஷயத்த லேர்ன் பண்ணிக்கலாம் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னால் ஃபுட்டை வந்து ஒரு நல்ல ஸ்மைலிங் ஃபேஸ்ஸோடய வைச்சா நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்க வந்து கடுப்பாக வைக்கலாம் இல்லை டைமுக்கு ஏதோ ஒரு குழம்பு ஊற்றும்போது மேலே தெரியாமல் படலாம் அதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டூடண்ஸாக அதை ஸ்டூடண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏதோ நம்ம மேலே ஒரு ஜலஸ்ஸு அவங்க ஏதோ கோவத்தில் பண்ணுறாங்க அப்படின்றா மாதிரி உங்களுக்கு ஒரு தாட்ஸ் வரலாம் அதனால சொல்கிறேன் இது வந்து நாட் கம்பல்ஷன் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொண்டு வாங்க என்னென்ட்டு ஓகே ஓகே இப்போ வந்து நீங்கள் ஒரு ஜாலியாக பண்ணலாம் அப்படின்றதுனால நான் அதை கேட்டேன் பட்டு இட்ஸ் நாட் எ கம்பல்ஷன் ம் ம் ம்

ம் ம் ஓகே ஓகே அப்போன்னா அதை விட்டுருலாம் அந்த அந்த இதுக்கு போக வேண்டாம் நான் வந்து இன் இன்றைக்கி அவங்களுக்கு ஈவ்னிங் எல்லாேருக்கும் மீட்டிங் வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி எப்படி ஹைஜினிக்காக பண்ணணும் எப்படி சர்வ் பண்ணணும் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் பட் உங்கள் சைட்டிலேருந்து நிறையா ஃபுட் வேஸ்ட் ஆகுது நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களோடய மெஸ் ஸ்டாலை யூஸ் பண்ணுறது கிடையாது இந்தமாதிரி சில கம்ப்ளைண்ட்ஸெலாம் அவங்கக் கிட்டேயிருந்து எனக்கு வந்துச்சு பிக்காஸ் நான் ஒன் சைட் பேசக்கூடாது இல்லையா ரெண்டு பக்கமும் பேசணும் பட் வந்து அவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் கரெக்டாக கிடைக்கிறதில்ல அதை கிடச்சாலும் அவங்க எல்லாத்தையும் ஒழுங்காக குக் வச்சு குக் பண்ணுறதில்ல அப்படின்றதும் எனக்கு நியூஸ் வந்துச்சு ஸோ நான் இதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணி உங்களுக்கு எல்லாம் பர்ஃபக்ட்டாக வரேன் நீங்களும் வந்து உங்கள் ஸ்டூடண்ட்ஸ் வந்து எ உங்களோடய சாப்பிட்ற இடத்த கொஞ்சம் சுத்தமாக ஹைஜினிக்காக வச்சுக்க பாருங்க ஏன்னால் பிக்காஸ் அவங்களும் ஒரு ஹியூமன் தான் இல்லையா நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே ஃபில் பண்ணி ஃபுல்லாக ஃபுட்டை கீழே கொட்டுறது அவங்க வந்து அது ஈ மொய்ச்சிட்ருக்கும் ஸோ அது நல்லா இருக்காது நீங்களும் கொஞ்சம் நல்லா ஹைஜினிக்காக வச்சு இருந்தீங்கன்னால் அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பரவாயில்லை இந்த பசங்கள் நல்ல பசங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அந்த ஒர்க்கில் அதேமாதிரி நீங்களும் வந்து அவங்க சேவ் சர்வ் தானே பண்ணுறாங்க ஆஃப்ட்ர் ஆல் ஒரு குக் தானே அப்படின்னு இல்லாமல் எல்லாேரையுமே வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்க உங்கள் சைட்டிலேருந்தும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்றது வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு ஸோ எல்லாேருமே ஒரு ஹியூமன் அதனால் நீங்களும் அதை கொஞ்சம் வந்து உங்கள் ஸ் ஸ்டூடண்ட்ஸ் சைட்டில் ஒரு லீடர்ஸ் இருப்பீங்க இல்லையா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்களும் பேசுங்க பேசிவிட்டு உங்களோடய டெசிஷனை என்கிட்ட கொண்டு வாங்க நான் கண்டிப்பாக அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் ஓகேங்களா ஓகே ஓகே தேங்க் யூ